இப்போ எங்கள் ஊர் சைடு வந்து கொல்லிமலை இருக்குது கொல்லிமலை சைடெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேன் இதெல்லாம் வந்து இயற்கையாக வரும் அதெல்லாம் வந்து மலைப்பிரதேசங்களில் கிடைக்கக்கூடிய இயற்கைகள் அனைத்தும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது எல்லாம் கிடைக்குது அதேமாதிரி கீழ் பக்கம் அதாவது நாமக்கலுக்குள்ள நாமக்கல் சுற்றி இருக்கக்கூடிய டவுன் வில்லேஜ் சைடுலாம் பார்த்தா விவசாயம் அதிகம் பண்றாங்க விவசாயி அப்படின்னா இங்கே வந்து மரவள்ளி கிழங்கு ரொம்ப ஃபேமஸ் மரவள்ளி கிழங்கு அப்படிங்குறது குச்சு கிழங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடு அதில் வந்து ஜவ்வரிசி தயாரிப்பாங்க ரொம்ப அதிகம் விவசாயம் அப்படின்னா எங்கள் இந்த சைடு வந்து மரவள்ளி கிழங்கு தான் அதில் ஜவ்வரிசி தயார் பண்ணி அது வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க அதே மாதிரி கரும்பு இந்தப்பக்கம் ரொம்ப ஃபேமஸ் கரும்பில் வந்து சக்கரை எடுப்பாங்க சக்கரை வந்து வெளிநாடுகளுக்கு நிறையாவே ஏற்றுமதி ஆகுது சக்கரை நாட்டுச்சக்கரை வெல்லம் இது எல்லாம் ரெடி பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து வெளிநாடுகளுக்கு அதிகமாக ஏற்றுமதி ஆகியிட்டு இருக்குது அதேமாதிரி கடலை கடலை அப்படின்னா நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க நிலக்கடலை வந்து இங்கு அதிகம் ஏற்றுமதி ஆகுது அதில் கடலெண்ணெய் ஆட்டி வைக்கிறது ஒவ்வொருத்தரும் ஆட்டிட்டு வந்து சொந்தமாக சேல்ஸ் பண்ணுறாங்க இதில் வந்து ரொம்ப இயற்கையானது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் சைடு எல்லாரும் வந்து கடலெண்ணெய் வந்து பருப்பு வாங்கி காய வச்சு அதை ஆட்டிதான் புழங்குவாங்க மேக்சிமம் கடையில் வாங்க மாட்டாங்க சுத்தமான கடலெண்ணெய் செக்கு கடலெண்ணெய் தான் வேணும்னு சொல்லிகிட்டு வாங்குவாங்க எல்லாம் எண்ணெய்களும் இந்த பக்கம் காட்டில் அவங்கவங்க தோட்டத்துக்கு அவங்கவங்க வீட்டு செலவுக்கும் சரி வெளியே சேல்ஸ் பண்ணுறதுக்காகவும் சரி பயன்படுத்திக்குவாங்க எள்ளு சூரியகாந்தி எண்ணெய் இது எல்லாம் வந்து அவங்கவங்களே ரெடி பண்ணிக்குவாங்க முடிஞ்ச வரைக்கும் அப்பறம் வெளியே அதிகம் ஏ ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னா முட்டை முட்டை அப்படிங்குறது நாமக்கலுக்கு ஃபேமஸ் முட்டை தான் அதனால் இங்கே வந்து முட்டை ரொம்ப அதிகமாக ஃபேமஸ் ஃபேமஸ் இருக்குது அதுதான் வெளிநாடுகளுக்கு ரொம்ப அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்க இதெல்லாம்தான் எங்கூரில் எங்கூரில் விவசாயம் ரெண்டாவது முட்டை இதெல்லாம்தான் ரொம்ப பேமஸ் இருக்குது இதெல்லாம் வெளிநாடுகளுக்கு அதிகமாக ஏற்றுமதி ஆகுது